எங்களோட தோட்டத்தில் வந்து நாங்களே வந்து பராமரிச்சுட்ருக்கோம் காட்டில் வந்து தட்டைப்பயிறு நெல் ஆரியப்பயிறு இதலாம் விளைவிக்கிறதுனால் நாங்கள் ரொம்ப கிராமப்புறத்தில் இருக்கிறனால குரங்குங்க இதுங்களோட தொல்லையெலாம் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும் எதுவுமே விளைகிறதுக்கே விடாது அதுங்களே பிச்சு சாப்பிட்ரும் அதுங்க சாப்பிட்றதுனால வந்து நம்ம எதையுமே பராமரிக்க முடியாது இதிலேருந்து வந்து அரசு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் நம்மளுக்கு ஏதாே ஒரு தீர்வு கொடுத்தா தான் நம்ம வந்து ஏதாவது பண்ண முடியும் கொசுகள் பூச்சிகளெலாம் நம்ம இயற்கையாக கொண்டுட்டு வரோனால் அப்போன்னா முடியாது நம்ம வந்து நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளெலாம் அடித்து தான் ஆகணும் ஏன்னால் இல்லைன்னா வந்து நம்மளோட தோட்டத்தை பராமரிக்க முடியாது இந்த பிரச்சினையெல்லாம் வந்துட்டு தோட்டத்தை பராமரிக்கணும் அப்படின்னா நம்ம பூச்சிக்கொல்லி அடித்தே ஆகணும் இல்லைன்னா கொசுகள் பூச்சிகள் அப்புறம் எலி பெருக்கான்கள் இதலாம் வந்துட்டு நம்மளோட தோட்டத்தை வந்து நாசம் பண்ணிவிடும் நிறைய குழி அந்த மாதிரி எடுத்து வெச்சுரும் செடியெல்லாம் அப்படியே வேரோடு எடுத்து வெச்சுரும் இதலாம் வந்து நிறையா நாங்கள் பார்த்துருக்கோம் எங்களோட தோட்டத்தில் எங்களுக்கு நிறைய காடு இருக்குது அதில் வந்து ஆரியப்பயிர் தட்டைப்பயிர் நெல் அப்புறம் இதெல்லாம் வந்து எள் இதெல்லாம் போட்டுகிட்டே இருப்போம் இதனால வந்து பூச்சிக்கொல்லிகள் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இயற்கையாக நம்ம வந்து என்ன தான் இயற்கையாக வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சாலும் நம்மளால் பூச்சிக்கொல்லிகள் தெளிக்காமல் இருக்க முடியாது இந்த பூச்சிக்கொல்லிகள் இருக்கிறதுனால தான் ஏதாவது ஒன்று வந்து விளைவிச்சுட்டு இருக்கும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது பூச்சிக்கொல்லிகள் வந்துட்டு நம்ம வாங்காமல் நம்ம இயற்கை ரீதியாக கூட போகலாம் இந்த வேப்பங்கொட்டை இந்த மாதிரி கூட போகலாம் வேப்பங்கொட்டை இதலாம் வந்து நம்ம பயன்படுத்துவதுனால மக்களுக்கும் எந்த பிரச்சினையும் வராது இயற்கை பூச்சிக்கொல்லிகளெலாம் பயன்படுத்துகிறனால மக்களுக்கு வந்து உணவு வந்து பயப்படாத உண்ணலாம் இது வந்து நல்ல விளைச்சலை வந்து ஏ எடுத்துகிட்டு போகலாம்